முதுகுவலியை குணப்படுத்த கிராமத்தில் பாத்திங்கன்னா பூசுவாங்க முதுகில் அப்றம் தைலம் பூசியும் சரியாகலனா மூலிகை இலையான நீலகிரி தைல நொச்சி இலை ஆடா தொடை இலை வேப்ப இலை இன்னும் நிறைய மூலிகை இலையெல்லாம் சேர்த்து அவிய வைத்து அந்த தண்ணியால் அவங்கள குளிப்பாட்டுவாங்க உலக்க வச்சு சுளுக்கெடுப்பாங்க மூச்சு குத்து பிடிச்சி இருக்குதுன்னு சொல்லி விளக்கு வச்சு செம்பு வச்சு அதை இது பண்ணி மூச்சு குத்து எடுப்பாங்க கற்பூரம் பற்ற வச்சி மூச்சு குத்து எடுப்பாங்க